இந்திய பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தொழில் துறை மர்ற எல்லா துறையுமே வந்து ரொம்ப வீக்காகதான் இருக்குது மற்ற நாட்டை பொருத்தளவுக்கு ஏனாக்கா பொதுவாக நீங்கள் பார்க்க போனிங்கனாக்க எல்லாருமே வந்து வேலை வேலை வேலைனு சொல்லிட்டு இண்டிவிஜுவல்லாக அவங்களுடையது தான் பார்க்குறாங்க ஒரு தொழில் ஆரம்மிச்சு அந்த தொழில் மூலமாக வந்து ஒரு பத்து பேருக்கு ஒரு வேலை கொடுப்போம் அதனால் வந்து நாட்டினுடைய மூலதனத்தையும் பொருளாதாரத்தையும் மேலே ஏற்றுவோம் சொல்லிட்டு யாருக்கும் அந்த ஒரு ஐடியா ஒரு திங்ஸ்சு அந்த தாட் வரமாட்டேங்கிது ஆனாவது எல்லாரையுமே வந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணனும் எல்லாருமே புது புது தொழிலை வந்து புது புது இன்வென்ஷன் வந்து கண்டுபிடிக்கணும் அதனால் வந்து இப்போ உள்ள இளைஞர்கள்லாம் வந்து நிறைய வரணும் முன் முன்னாடி வரணும் முன்னாடி வந்துட்டு அவங்களுடைய திறமையை வந்து வெளியே ஸ்கில்ஸை வந்து வெளியே கொண்டு வரணும் வெளியே கொண்டுவந்து நாட்டுக்கான உள்ள தேவையை வந்து பூர்த்தி செய்யணும் அதனால் வந்து நாட்டின் பொருளாதாரம் அடையும் உலக பொருளாதாரம் வந்து இந்தியாவுக்கு ஒரு நல்ல இடமாகவும் அமையும் பொதுவாக பார்க்க போனாக்க இப்போ ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தோனாக்க இந்தியாவில் வந்து வெறும் நான்கு பர்சண்டேஜ் மக்கள்தான் வந்து அதில் முதலீடு செய்யறாங்க ஆனால் அமெரிக்கா மற்ற வளர்ச்சி அடைந்த நாடுகள் பார்த்திங்கனாக்கா அங்கே அறுபது பர்சண்டேஜ் எழுவது விழுக்காடு மக்கள் வந்து அதில் வந்து மூலதனம் பண்றாங்க அதனால நிறைய அவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது பொருளாதார வளர்ச்சியும் அந்தளவுக்கு அடையிது ஆனால் இங்கே ஏனாக்க அந்தளவுக்கு வந்து எதிலையுமே வந்து அவேர்னஸ் வந்து கம்மியாக இருக்குது முன்னாடி வரதுக்கு பயப்படறாங்க எல்லாருமே ஃபியர்னஸ் கொஞ்சம் நிறைய இருக்குது அந்த ஃபியர்னஸ்லாம் இல்லாமல் முன்னாடி வரணும் நிறைய இன்வென்ஷன் பண் பார்க்கணும் இளைஞர்கள் தன்னுடைய திறமையை வந்து நிறைய வெளியே கொண்டு வரணும் அதுக்கு உண்டான செயல்லை வந்து இறங்கி நல்லா செய்யணும் அப்போதான் வந்து இந்திய பொருளாதாரம் ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வரும் உலகத்தில் வந்து தழைத்துவங்கிய சிறப்பு விளங்கு இந்திய பொருளாதாரத்துக்கு நமது இளைஞர்களின் பங்களிப்பு மிக மிகவும் சிறப்பு